அக்கா என்னா ஊருக்கா போகறீங்க இல்லை நான் கள்ளக்குறிச்சி போகறேன் ட்ரெயின் எப் எத்தனை மணிக்கு இருக்குதுன்னு சொல்லுங்களேன் சரிங்கா எதுக்காக போகறீங்க இல்லைக்கா பங்க்ஷனுக்கு தான் நானும் போயிட்டுருக்கேன் அதனால தான் டைமிங் எத்தனை மணிக்கு வருன்னு சொல்லிட்டு கேட்டேன் நானும் பங்க்ஷனுக்கு தான்கா போகறேன் வளைகாப்புக்கு போகறேன் அவங்க பேர் சொன்னா உங்களுக்கு தெரியும்களா எங் எங்க அக் எங்கள் அக்கா பொண்ணுக்கு வளைகாப்பு நடக்குதுக்கா தஞ்சாவூரில் அதுக்கு போயிட்டுருக்கேன் அதான் டைம் ட்ரெயின் டைம் கேட்டேன் உங்கள்கிட்ட சொந்தக்காரங்க தான் என்னாங்ககா ஆமாம்ங்கா சரிங்ககா நீங்கள் என்ன ஊ நீங்கள் எந்த ஏரியாவுக்குப் போகறீங்க சரிங்ககா சரிங்ககா போக்குள்ளே என்னையும் கூட்டுப் போங்க எனக்கு தெரிஞ்சவங்க அங்கே இருக்காங்க அங்கே செல்வமாள்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வீட்டுக்குப் போகறேன் அதனால கூட்டிகிட்டுப் போங்க எனக்கு தெரியாது சொந்தக்காரங்க தான்கா அப்பா வழி சொந்தம் ஆ நல்லா பார்த்துப்பாங்க அது எல்லாம் வழி எனக்கு தெரியலக்கா அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன்

ஆ இல்லைங்கா நான் தனியாக தான்கா வந்து இருக்கேன் அதான் வழி தெரியாம உங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுறேன் இல்லை இல்லை வர மாட்டாங்க யாரும் வர மாட்டாங்க ஆமாங்ககா வேலை தான் செஞ்சிட்டுருக்கறங்கா ஆ அங்கே ஃபங்க்ஷன் நடக்குது அதனால சரி நீயாவது போயிட்டுவான்னு சொல்லி அமிச்சி வச்சாங்க என்ன சரிங்கா